நான் போக விரும்பும் இடங்கள் வந்து என்னென்னன்னா மாமல்லபுரம் மாமல்லபுரம் போணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை மாமல்லபுரத்தில் நம்ம சிற்பங்கள் வந்து நிறைய இருக்கும் அங்கே அர்ஜுனன் தபசு அப்படின்ற சிற்பம் வந்து ரொம்ப அழகாயிருக்கும் அதில் நான்கு இருக்கு குகைகள் அர்ஜுனன் தபசு ஒற்றைக் கால் கோபுரங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பிளேசஸ் அங்கே வந்து எப்படி இருக்கும்னா இரு நதிகளுக்கு இடையில் காவிரி ஆறு தண்ணீர் ஓடுவது போல நீர் வீழ்ச்சிகள் இருக்கும் அர்ஜுனன் வந்து தவம் செய்ற மாரிதியான காட்சிகள் இருக்கும் அங்கே இருக்க கூடிய மரங்கள் விலங்கினங்கள் இது எல்லாம் நம்ம நேரில் உயிரோடு இருக்கிறது போல காட்சி அளிக்கும் மாமல்லம் ப்ளேஸ் அப்படிங்குறது எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்ச ஒன்று அங்கே போய்ட்டு வரணும் அப்படின்றது ரொம்ப ஆசை ஏன்னால் அங்கே ஏன்னால் மாமல்லபுரம் வந்து மகேந்திர வர்ம பல்லவனுடைய பையன் வந்து நரசிம்ம பல்லவன் வந்து எழுதியிருப்பாங்க இது வந்து ஏழாம் நூற்றாண்டில் இந்த சிற்பங்கள் வந்து அமைச்சிருப்பாங்க இதை பற்றின விஷயங்கள் கூட நம்ம சிக்ஸ்த் புக்கில் கொடுத்துருக்காங்க மாமல்லம் அப்படின்றதோடைய சிறப்பு அப்படினு சொல்லி கொடுத்துருக்காங்க மாமல்லன் அப்படினும் நரசிம்ம வர்மன் அப்படினாலும் மகேந்திர வர்மன் பல்லவனுடைய மகன் அப்படினு சொல்லி சிறப்பிக்கலாம் அதனுடைய சிறப்புகளை வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதில் வந்து குடைவர சிற்பங்கள் மிகவும் அழகாயிருக்கும் ஒற்றை கால் கோபுரங்களும் நல்லாயிருக்கும் அதை விட ஒவ்வொரு முக்கியமானதும் ஒன்பது இருக்கு அந்த ஒன்பதையுமே நம்ம பார்க்கும் பொழுது மிகவும் ஆர்வம் உள்ளதாகவும் அந்த காலத்தில் இவ்வளோ அழகான சிற்பங்களை எப்படி அமைத்திருப்பாங்க அப்படிங்கற ஒரு வியப்பும் நமக்கு வந்து இருக்கு எனக்கு வந்து லைஃப்பில் இப்போ நம்ம போய் பார்க்கணும் அப்படினு நான் ஆசைப்பட்டேன் அப்படினா நான் வந்து மாமல்லபுரத்தைதாங்க சொல்லுவேன் அந்த சிற்பங்கள் பற்றி நான் நிறைய புக்கில் படித்திருக்கேன் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் மற்றவங்கள் போய்ட்டு வந்தவங்கள் சொல்றதை பார்த்துருக்கேன் இப்போ கூட விடுமுறை அப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுடைய குடும்பங்கள் போய்ட்டு அங்கே புகைப்படங்கள்லாம் எடுத்து பதிவிட்டுருந்தாங்க அதெலாம் பார்க்கும் பொழுது எனக்கு மனது ரொம்ப சந்தோஷமாருந்துச்சு என்னோடய ஆசை மாமல்லபுரம் போய்ட்டு வரணும் அப்படிங்கறது அது மட் அது முதல்ல இரண்டாவதாக தஞ்சை தஞ்சை பெரிய கோவில் போகணுன்றது ஆசை தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜ சோழன் கட்டின அந்த தஞ்சை பெரிய கோயிலை பார்க்கணுன்றது ரொம்ப ஆசை ஒற்றை கல்லுலேயே அந்த கோயிலை வந்து அமைச்சிருக்காங்க அதனுடைய நிழல் வந்து எப்பொழுதும் தரையில் படாது அப்படின்ற மாதிரியான செய்திகளையும் சொல்லியிருக்காங்க அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம்னா கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் வந்து கட்டினது அந்த சோழர் காலத்தில் தஞ்சை ராஜராஜ சோழன் கட்டினதும் ராஜேந்திர சோழனுக்கும் தொடர்பு இருக்குன்ற மாதிரி தஞ்சாவூரில் இருந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஊருக்கு அந்த காலத்திலையே குகை வழியாக சென்று வரதாக செய்தி அதற்கு கீழே அந்த குகை இதிலேயே அரண்மனையெலாம் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நேரில் போய் பார்க்கணும் அப்படின்றது என்னோடைய ஆசை அங்கே ஒரு யானை உருவம் இருக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிங்கம் யானை இந்த மாதிரியான உருவங்கள் இருக்கும் அப்படினு சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப மிகுந்த ஆசையான ஒன்று அதனுடைய சிறப்புகளை வந்து நிறைய நான் புக்ஸை புத்தகங்களை வாசிக்கும் பொழுது நான் அதை தேர்ந்தெடுக்கிறேன் அதனால் அதை நான் நேரில் பார்க்கணும் அப்படிங்கறது ஆசை சென்னை மெரினா கடற்கரை போகணும் ஏன்னால் அங்கே போய் அண்ணா பெரியார் எம்ஜிஆர் இவர்களுடைய மறைந்த இடத்திற்கு செல்லணும்ன்றது ஆசை அதுக்கப்புறம் காந்தியடிகளை அடக்கம் பண்ணின இடத்திற்கு செல்லணும் அங்கே சென்றால் காந்தியடிகள் வந்து இறந்த அந்த அக்டோபர் ரெண்டில் பிறந்துருப்பாங்க அவங்க பிறந்த அந்த நாள் மட்டும் வெயில் வந்து அந்த அந்த அடக்கமடைந்த இடத்துல படுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நேரில் பார்க்கணும் அப்புறம் நம்ம தமிழுக்கே உரிய திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் நூற்றி முப்பத்தி மூணு அடியில் செஞ்சுருக்காங்க உலகத்திலயே மிக உயரமான சிலைன்னு கூட சொல்லலாம் அதையும் பார்க்கணும் அப்படின்றது எனக்கு மிகுந்த ஆசை